இப்போது வந்து எங்கள் ஊரில் நிறையா குழந்தை தொழிலாளர்கள் வந்து மார்க்கெட்டில் மளிகை கடையிலெலாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அதை தடுக்கிறக்கு என்ன பண்ணணுன்னால் நம்ம கவர்மெண்ட் வந்து வீட்டுக்குனு ஒரு குழந்தைகளுக்காக கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்கனா அவங்க கஷ்டத்துல இருக்கறனால தானே வேலைக்கு அனுப்புகிறாங்க அவங்க வீட்டுக்குனு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்கனா அந்த செலவில் அவங்கள படிக்க வெச்சுப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவைங்கிறதை பார்த்துப்பாங்க அது மூலிமா அந்த குழந்தை தொழிலை கொஞ்சம் கொஞ்சம் தடு தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை தொழிலை வைச்சா நமக்கு நம்ம கடையிலெலாம் சொல்லணும் கவர்மெண்ட் ஆஃபிஸ் கிட்டேலாம் போய் சொல்லணும் அதிகமாக போட்டால் ஃபைன் பண்ணுங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் அவங்கள மறுபடியும் விட்ருங்க பேரண்ட்ஸை கண்டித்து திரும்பி வாங்க அந்த மாதிரி சொன்னால் இந்த குழந்தை தொழிலாளரை தவிர்க்க முடியும்